ஹலோ கேப் ட்ரைவருங்களா ஆ நான் தாங்க புக் பண்ணியிருந்தேன் டேக்சி இன்னும் நீங்கள் வண் வண்டி வரல எந்த இடத்துக்கா அதுதான் சார் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு பெருமாள் கோயில் கிட்டே ஆமாம் எங்கே இருக்கிறீங்க இப்போது நீங்கள் ஜங்க்ஷன்லேயா சரி சரி சரி எத்தனை மணி நேரம் ஆகும் உங்களுக்கு இங்கே வரதுக்கு கால் மணி நேரம் ஆகிருமா சரி வாங்க சார் சார் உங்கள் பேர் முருகேசனா ஓகே ஓகே ஓகே சரி சார் நீங்கள் வாங்க இந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்டு பெருமாள் கோயில் கிட்டே ஓகேங்களா ஓகேங்க வந்துடுங்க ஓகேங்க நான் வெய்ட் பண்ணிகிட்ருக்குறேன் சரிங்க ஆ ஹலோ சார் ஆ ஹலோ ஆ சொல்லுங்க சார் வந்துட்டிங்களா எங்கே இருக்கீங்க கலெக்ட்ரு ஆஃபீஸ் கிட்டே ஆமாம் சார் கலெக்டர் ஆஃபீஸ் கிட்டேயிருந்தே வாங்க நேராக நீங்கள் வந்துட்டு ஸ்டேட் பேங்க் எங்கே இருக்குதுன்னு கேளுங்க சொல்லுவாங்க ஒட்டுனாப்பிலே நீங்கள் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கில்ல அது ஒட்டுனாப்பிலே நீங்கள் உள்ளார வாங்க பாருங்க வந்துட்டு வாங்க வாங்க நான் அப்படியே சொல்கிறேன் வாங்க வந்துவிட்டிங்களா வாங்க வாங்க வாங்க வாங்க இன்னும் வாங்க வந்துட்டிங்களா வந்துவிட்டு இப்போ பாருங்க ஸ்டேட் பேங்க் ரைட் சைட்டில் தெரியுதுங்களா ஆ அந்த சந்திலே ஒட்டினாப்புலே வாங்க உள்ளே வாங்க ஆ வந்துட்டு வாங்க உள்ளே வாங்க அப்படியே டெட் எண்டு வாங்க அங்கே இண்டியன் பேங்க் இருக்கும் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ ஆ அந்த இண்டியன் பேங்க் அதில் இருந்து லெஃப்ட் எடுங்க ஆ எடுத்துவிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் ஐநூறு மீட்டர் க்கு வாங்க வந்துவிட்டிங்களா ஆ அப்படியே யூ டர்ன் போடுங்க ஆ போடுங்க ஆமாம் ஆமாம் ஆ அப்படியே வந்துவிட்டிங்களா ஆ அப்படியே வாங்க வந்துவிட்டிங்கன்னா ஆ இப்போது தெரியுதா பெருமாள் கோயில் ஆ அந்த பெருமாள் கோயில் கிட்டே தான் வாங்க வாசல் வாங்க பெருமாள் கோயில்கிட்ட வாங்க சார் கார் வரலாமா அங்கே ஆ வரலாம் வரலாம் தாராளமாக வரலாம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை வாங்க உள்ளே வாங்க வந்துட்டிங்களா வாங்க வாங்க வாங்க ஆ அப்படியே திருப்புங்க ஆ இந்த பக்கம் வாங்க அங்கே பாருங்க ஒரு மசூதி இருக்குதுங்களா ஆமாம் அந்த மசூதி கிட்டே வாங்க ஆ மசூதிகிட்ட வந்துட்டிங்களா பார்த்தீங்கள் ஆ மசூதி கிட்டே வாங்க வந்துட்டிங்களா ஆ மசூதி கிட்டே பாருங்க ஆ மூணா ஆ அங்கே பாருங்க இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புங்க அங்கே தான் பாருங்க ஆ தெரியுதுங்களா ஆ பார்த்துட்டிங்களா ஆ ஓகே ஓகே வாங்க ஆ இங்கே தான் இருக்கிறேன் நான் ஆமாம் ஆமாம் வந்துடுங்க